நான் படித்த ஒரு மோசமான புக்குன்னால் அது வந்து திருடர்கள் கதை அந்த புக்கு எப்படின்னா அது வந்து நான் வந்து ஒரு சிக்ஸ்த் சவன்த்தப்போ படித்திருப்பேன் அப்போ படித்தப்ப என்னன்னால் எனக்கு வந்து படிக்கிறப்போ அந்த புக்கு வந்து எப்படின்னால் திருடர்களுக்கு என்னன்ன தேவையோ அப்படியே அந்த புக்குலேயே கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி இருந்தது திருடர்கள் கதைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருந்தாரு அந்த புக்கோடய இது என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க என்ன எப்படி இது திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கிலையே இருக்குது இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தன் ஏறி குதிக்கிறது அது எப்படி போகணும் அதெல்லாம் அந்த புக்கிலையே இருக்கறதுனால் திருடர்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் அந்த புக்லேருந்து கிடைக்கறதுனால அந்த புக்கு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல இப்போ ஒரு ஒரு வீட்டில் போய் எப்படி திருடுறான் அவன் எப்படி மாட்டிக்காத வரான் அது எல்லாமே அதுலேயே போட்டிருக்கு அந்த புக்கை வச்சு இன்னும் ரெண்டு பேர் திருட ஆரம்மிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து இந்த புக்கை வந்து எனக்கு பிடிக்கல எனக்கு வந்து மோசமான புக்ன்னால் அந்த திருடர்கள் கதை அந்த புக்கை தான் நான் சொல்லுவேன் அந்த புக்கு வந்து இப்போ இருக்கா என்னன்னு தெரியல நான் அப்போ நான் படித்தப்ப வந்து அந்த புக்கு இருந்தது நான் வந்து எதனால படித்தேன்னா எனக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாதப்போ அந்த புக்கை அந்த புக்கெல்லாம் படிக்க சொல்லுவாங்க கதை புக்கெல்லாம் படித்துதான் தமிழ் படிக்க கற்றுக்கிட்டேன் அந்த புக்கில் படித்த அந்த இப்போ படிக்கிறப்போ நிறையா புக் படித்தேன் அந்த புக்கில் மோசமான கதைன்னா அந்த திருடர்கள் கதை அதுதான் எதனால சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒரு திருடர்கள் வந்து அந்த புக்கை எடுத்து படித்தான்னா அவன் செய்யக்கூடிய தப்பை வந்து அதை வந்து திருத்திக்கிற மாதிரி அவன் செய்கிற தப்பு அவன் செய்கிற தப்பை அந்த திருடு மூலிமா திருத்திக்கிறத்துக்காக அந்த புக்கே வழிகாட்டியாக இருக்கும் அதனால் திருடர்கள் கதை அந்த புக்கு தான் எனக்கு பிடிக்காத புக்கு